தமிழ்நாட்டில் பொருளாதாரம் பின் தங்கி தான் இருக்குது அதில் வந்து நிறையா சலுகைகள் கொடுக்குறாங்க கொடுக்கறதுனால தமிழ்நாட்டோடய பொருளாதாரம் அடிவாங்குது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து நிறையா ஏஜ் வச்சுருக்காங்க அப்படி இல்லாமல் சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் கொடுத்து நிறைய எங்ஸ்ட்டர்ஸ்க்கு வந்து வயசுள்ள வாலிபர்களெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து வேலைக்கு வச்சோம்னா நிறைய வந்து ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவங்க புதுவிதமான முயற்சிகளும் எடுப்பாங்கள் ஸோ அதனால் பொருளாதாரளமும் ஏறும் இதை அவங்க பயன்படுத்தணும் அதுமட்டும் இல்லாமல் இலவசம்னு நிறைய கொடுக்காம சலுகைகளோட வந்து கொடுக்கலாம் இல்லை நார்மலாக யூஸ் பண்ணுற பொருளுக்கு வந்து விலைவாசிய கம்மி பண்ணலாம் இலவசம்னு கொடுக்கறதுனால பொருளாதாரமும் அடிவாங்குது ப்ளஸ் மக்களுக்கும் நிறையா பாதிப்பு தான் வருதே தவிர இதில் எந்தவொரு முன்னேற்றமும் இல்லை